என்ஜினியரிங் டிகிரி படிச்சுட்டு வந்து எங்கள் ஊரில் வந்து நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க லோக்கல் வேலை இருக்குது இருந்தாலும் அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வந்து வேலை இல்லை கிடைச்ச வேலையை மட்டும் பார்க்கறாங்க அவங்க படித்த வேலைக்கு தகுந்த சம்பளமும் இல்லை நிறைய கம்மியாக சம்பளம்தான் கிடைக்கிது எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே பசங்கள் கூட நிறையா படிச்சுட்டு நிலத்தெல்லாம் விட்டு படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்க அவங்களுக்குலாம் அரசு வந்து அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையப் பேர் வந்து பட்டப்படிப்பு படிச்சுட்டு அதுக்கு தகுந்த வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க வீட்டிலே இருக்கிற வேலையை செஞ்சுட்டு சும்மா இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து அவங்க ஏற்ற படிப்புக்கேற்ற மாதிரி வேலை போட்டு கொடுத்தா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஊரிலே வந்துட்டு அங்கன்வாடி வந்து இருக்கிற காலியாக இருக்குது அதுக்கு வேலை போட்டு கொடுத்தா வந்து ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் எங்கள் ஊரிலே வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வீட்டுக்கு ஒரு ஒருத்தர் வந்து வேலை போட்டு கொடுக்கறோனு கவுர்மெண்ட்டு சொல்லுச்சு இருந்தாலும் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை போட்டுக் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்